கடலூர் மாவட்டத்தை ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா துளசி அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு இதுவாக சொல்லலாம் துளசி கற்பூரவள்ளி ஆடுதொடா இலை நொச்சி இது போன்ற இலைகள்லாம் பயன்படுத்தி நிறைய வீட்டு வைத்தியங்களை வந்து நம்ம செய்கிறது பழக்கம் முக்கியமாக துளசியை பொறுத்தவரைக்கும் தினமுமே ஒரு அஞ்சு அஞ்சு காலையில் சாயங்காலமும் வெறும் வயித்தில் எடுத்திருந்தால் ரொம்ப நல்லது அதுவும் சளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கஷாயம் வச்சு குடிக்கிறது நீங்கள் நம்ம என்ன தான் மாத்திர மருந்து எடுத்து நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சாக்கூட இந்த எதிர்ப்பாற்றல் அதாவது ஆன்டிபயோடிக் மருந்தை விட நம்ம இயற்கை மருந் மருந்து வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஆனால் மாறாக மாத்திரன்றது உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் சரியாவும்னா இது படிப்படியாக அது சீக்கிரமாக துளசி குறைக்கும் அதனால் வந்து நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிற நமக்கு இந்த மூலிகைகள் தான் வந்து நம்ம உடம்போடு சேர்ந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அது உடம்பு நம்ம எடுத்துக்கும் போது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மருந்துகளால் ஏற்படுகிற பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அதனால் நமக்கு வந்து இயற்கை வைத்தியம்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து அது சளி தொந்தரவும் கிடையாது உடல் ஆஸ்துமா போ பிரச்சனைகள் இருக்கும் இல்லை உடல் அசதி மற்ற எல்லா தொந்தரவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்ம வீட்டை சுற்றி அப்போலேருந்து நம்ம வளர்க்கிற மூலிகைகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஏராளமாருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்துனால் நமக்கு எதிர்ப்பாற்றல் வந்து நல்லா கிடைக்கும் போது மற்ற நோய்கள் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்